ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி அஞ்சு நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு